இந்தியாவில வந்து கலைஞர்களுக்கு வந்து போதிய அளவுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்குறாங்க அது வந்து பார்த்திங்க அப்படினா இப்போ மியூசிக்காக இருக்கட்டும் டான்ஸிங்காக இருக்கட்டும் ரைட்டராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து திறமையான திறமையானவர்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து இந்திய அரசு வந்து அவங்கள வந்து கௌரவிக்கிறாங்க இப்போ பார்த்திங்க அப்படினா எம்எஸ் சுப்புலக்ஷ்மி ஏஆர் ரகுமான் கேஜே யேசுதாஸ் எஸ்பிபி இவங்க எல்லாமே பெஸ்ட்டு சிங்கர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பத்மஸ்ரீ பத்மபூஷன் அந்த அளவுக்கு வந்து அவார்டு வாங்குனவங்க நிறையா இருக்கு பார்த்திங்க அப்படினா ஏஆர் ரகுமான் எடுத்துக்கிட்டிங்க அப்படினா அவர் வந்து கோல்டன் கிளப் வாங்கிருக்குறார் ரெண்டு ஆஸ்கர் வாங்கிருக்குறார் மற்றபடி எஸ்பிபியை எடுத்துக்கிட்டிங்கனா அவர் வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ பத்மபூஷன் வரைக்கும் வாங்கிருக்கார் கேஜே யேசுதாஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ந தேசிய விருதுகளில் ஒரு அ ஃப செவன் நேஷ்னல் அவார்டு வாங்கிருக்குறார் பத்மஸ்ரீ பத்மபூஷன் வாங்கிருக்குறார் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் அதேமாதிரி தான் இது வந்து இப்போ காலகட்டத்தில் இருக்குறவங்க இதுவே வந்து கொஞ்சம் பழைய ஆட்கள் அப்படினு பார்த்திங்கன்னா இப்போ இது தென் இந்தியாவில உள்ள மியூசிக் பெஸ்ட்டு மியூசிக் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே இதே வந்து நீங்கள் நார்த்ல போனிங்கனா கூடம் அங்கே பிஸ்மில்லா பாட்டு வச்சிருக்கவங்க பழைய ஆட்கள் அவங்களுக்கும் வந்து ந ந நான் ஒரு நல்ல ஒரு இதை வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த லதா மங்கேஷ்கர் ஆகட்டும் இந்த ஸ்ரேயா கோஷல் ஆகட்டும் இவங்க எல்லாருமே இருக்கிற வரைக்குமே அவங்களுக்கு வந்து இந்திய அரசு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்குன்னு இப்போ நல்ல ஒரு பெரிய அளவில முக்கியத்துவத்தை கொடுத்து தான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணாங்க யாருக்குமே வந்து இதுக்கு வந்து அ அவங்களுடைய செல்ஃப் இன் கான்ட்ரிபியூஷனும் இதில் இருக்குது அவங்களுடைய பொதுமக்களோட பார்வையில் அவங்க எப்படி இருக்குறாங்க அவங்க பொது மக்களுக்கு எந்த விதமான சேவை செய்யறாங்க அவங்களால இந்தியாவுக்கு வேறு எந்தளவுக்கு நல்லது நடக்குது ஒரு அந் அந்தளவுக்கு அது ஒரு எடுத்துக்கிட்டா இருக்குறாங்க அப்படினா மக்களை இவங்க கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க அவங்களுக்கு தேவையானதை வந்து மக்கள் வந்து அவு அவங்களுக்குனு ஒரு அங்கீகாரம் இருக்குது இந்தியாவுலையும் அதனால் வந்து அங்கீகாரம் இல்லைனு யாருக்குமே இல்லை கண்டிப்பாக புகழ் பெற்ற ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்குமே இந்தியாவில அங்கீகாரம் இருக்குது